ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இருபது பத்து ஆயிரத்தி தொளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு